இப்போ தமிழ்நாட்லன்னு பார்த்தீங்னா நிறைய வங்கி காப்பீட்டுத்துறை அப்படின்னு நிறையா இருக்குது அது வந்து வணிக வளர்ச்சியை வந்து ரொம்ப அதிகமாக ஊக்குவிக்குது எக்ஸாம்பிள் என்னென்னா எனக்கு தெரிஞ்சது மைக்ரோ ஃபினான்ஸ் மைக்ரோ ஃபினான்ஸ் மோஸ்ட்டாவே ரூரல் பீப்பிள் அதாவது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ மைக்ரோ ஃபினான்ஸில் வந்து இப்போ ஒரு ஐம்பதாயிரோம் இருக்கட்டும் ஒரு லட்சம் இருக்கட்டும் அது மாதிரி காசு இப்போ கம்மி இதுக்கே கொடுக்கறாங்க எல்லாருக்குமே கொடுக்கறாங்க அப்படி கொடுத்தொன்னா என்ன ஆகும்னா மத்தவங்களுக்கு வந்து புதுசா நம்மளுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நம்மளும் டெவலப் ஆகணும் அப்படின்ற ஒரு எயிம் வரும் அந்த மைக்ரோ ஃபினான்ஸ் என்ன பண்ணுறாங்க இப்ப வந்து ஒரு ஒரு இடத்துலையும் நிறைய பிராஞ்சஸ்லாம் ஓப்பன் பண்றாங்க அந்த நிறைய பிராஞ்சஸ்லேருந்து ஒரு பத்துப் பேரு ஓ சேர்ந்த ஒரு குழு அது மாதிரி ஒரு அஞ்சு பேரு சேந்த ஒரு குழு அது மாதிரி குழு குழுவா போயிட்டு அவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க இது வந்து வணிகத் துறையில் ரொம்ப ஹெல்ப் பண்ணி ரொம்ப கொஞ்சம் மேலே போகும் அதுதான் வணிக வளர்ச்சியை ரொம்ப அதிகப்படுத்தும்